எனக்கு ரொம்ப பிடிச்ச சமையல் குறிப்பு அப்படின் பார்த்தோம்னா மையோனஸ் தான் இந்த மையோனஸ் வந்து ஹோட்டலில் மட்டும்தான் கிடைக்கும் வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறோம் சரி வீட்டில் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம் செஞ்சு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு நினச்சி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணேன் அப்போ வந்து நான் சரி முயற்சி பண்ணி பாக்கலாம் சொல்லிவிட்டு என்னென்ன இதுக்கான தேவையான பொருள் என்னென்ன அப்படினா ரெண்டு முட்டை பூண்டு கொஞ்சம் உப்பு ஒரு எலுமிச்சை பழம் அப்புறோம் எண்ணெய் முதல மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதில் வந்து முட்டை போட்டு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதோட பூண்டு சேர்த்துட்டு அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் அரைச்சு எடுத்துகிட்டேன் அப்புறமா வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து எண்ணெய் எடுத்து இந்த அரைச்சதில் கொஞ்ச கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அதை அரைச்சு எடுத்துகிட்டேன் எடுத்ததுக்கு அப்புறோம் அதுகூட வந்து சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சிரியமாக இருந்தது இது நம்ப வீட்டிலே செஞ்சு பார்க்கலாமா செஞ்சு சாப்பிடலாமா சொல்லிவிட்டு ரொம்ப அருமையாக இருந்துது சரி வெறும் மையோனஸ் வச்சிகிட்டு என்ன பண்ணுறது இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு எதாவது செய்யணுமேன்னு சொல்லிவிட்டு ஒரு நாண் மாதிரி செஞ்சு அதை நாங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டு படித்தோம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எல்லாருக்குமே